நான் விளையாடுற கேம் வந்து ஃப்ரீ ஃபயர் ஸோ ஃப்ரீ ஃபயரில் வந்து ஒரு ஸ்குவாட் இருக்கும் ஸோ ஒவ்வொரு ஸ்குவாடுவோடும் நாங்கள் வந்து இன்னொரு ஸ்குவாடோட மோதிக்குவோம் நாங்கள் வந்து ஒவ்வொரு கிள்டாக கிரியேட் பண்ணிக்குவோம் ஒரு கிள்டுக்குனு ஒரு நேம் இருக்கும் எங்களது வந்து ஓபி பாஸ் அந்தமாதிரி ஒவ்வொருத்தரும் விளையாடுறவிங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிள்ட் போய்ருப்பாங்க எல்லா இதுலேயுமே ஒவ்வொரு ஸ்குவாட் இருக்கும் ஒரு ஸ்குவாடுக்கு நாலு பேர் ஸோ ஸ்குவாடில் வந்து நாலு பேர் நாலு பேரும் இருக்கலாம் இல்லை எட்டு பேர் இல்லை பதினாறு பேர் அந்தமாதிரி எத்தனை பேர் வேணுனா இருக்கலாம் முப்பது பேர் வரைக்கும் கூட விளையாடலாம் ஃபுல்லாகவே வச்சு சேத்து ஸோ இதில் வந்து நாங்கள் ஒரு ஸ்குவாடோடனு இன்னொரு ஸ்குவாடோட விளையாடுவோம் இதில் வந்து பொண்ணு பொண்ணுங்க வந்து கொஞ்சம் இப்போதைக்கு கம்மியாக தான் இருக்காங்க பசங்களோட கம்பேர் பண்ணும் போதுல பொண்ணுங்களோட கேம் ப்ளே கேம் விளையாட்றாங்க அவைங்க அவங்களும் கேம் விளையாண்டுதான் இருக்கிறாங்க ஸோ அவங்களோட கேம் ப்ளே சூப்பராகதான் இருக்கும் பயம் அவங்களும் எங்களோட எங்களோட இதில் கம்பேர் பண்ணும் போதுல்லாம் அவங்க பெட்டராவே விளையாடுவாங்க ஸோ ஆனால் அவங்களோட ரேஷியோதான் கம்மியாக இருக்கு ஸோ இதுலேயும் அவங்க விளையாட்லாம் இது இதில் வந்து பொண்ணுங்க வந்து அதிகமாக அதாவது பசங்களோட கம்பேர் பண்ணும் போதுல்லாம் பொண்ணுங்களே வந்து அதிகமாகவே இருக்கலாம் ஆக்சுவலாக ஏன்னா இது வந்து ஒரு பசங்களுக்கும் மட்டும் ஸ்ட்ரெஸ் ரிலிஃபராக இல்லாமல் பிள்ளைகளுக்கும் ஸ்ட்ரெஸ் ரிலிஃபாகவே இருக்கும் ஏன்னா இந்த கேம் விளையாடம்போது எனக்கு அப்படிதான் இருக்கும் ஃபுல்லாகவே ஸ்ட்ரெஸ் இருக்காது எந்த எந்த இதுவுமே இருக்காது அந்த கேமோட இது மட்டும்தான் இருக்கும் ஸோ அது விளையாடும்போது ஸோ நல்லா இருக்கும் ஸோ பிள்ளைகளும் பொண்ணுங்களும் வந்து ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாங்கனா ஸோ இந்த கேம் பிளே பண்ணாங்கன்னா கொஞ்சம் அவைங்களுக்கு ஒரு ரிலிஃபாகவே இருக்கும் ஆக்சுவலாக இதில் வந்து பொண்ணுங்கள் வந்து ஒட ரேஷியோ ஜாஸ்தியானா ரொம்பவே நல்லாத்தான் இருக்கும்